ஆ சார் சார் வணக்கம் சார் நான் மோகன் வந்து நிஜாம் காலனிலேருந்து பேசுகிறேன் சார் சார் நம்ம வீட்டுக்கு இந்த ம ப்ரீத்தி கேஸ் ஸ்டவ் தேவைப்படுது அதான் என்ன விலைல விற்குது எப்படினு கேட்டுக்கலாங்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன் சரிங்க என்ன ரேட்டு சார் வருது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வருது விலை

சரிங்க சரிங்க

ஓ சரி சரி

ஆ ஆ

என்ன க்ளாஸ்லாம் உடஞ்சிறாதா சார் அதுக்கெலாம் வாரண்ட்டி எதுனா இருக்கா இல்லை கேரண்ட்டி தரிங்களா

சரி சரி சரி

ஆமாம் சரி சரி

சரிங்க

இப்போ இப்ப எதுனா ஆஃபர் இருக்குதுங்களா

இல்லை க்ரெடிட் கார்ட்லாம் இல்லை சார் நம்ம பழைய அடுப்பை எதனா கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாங்களா சரிங்க சார் நான் அப்போ அடுப்பை எடுத்துகிட்டு வரேன் சார் கடைக்கு ம் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ம்